அண்ணா ரமேஷ் பேசுகிறேன் ஒன்றுமில்லண்ணா திருப்பதி போலான்னுருக்கிறேங்க கார் வேணும் டிரைவர் வேண்டியதில்லைங்க நாங்களே ஓட்டிக்கிறோம் ஆமாண்ணா நாங்கள் வீட்டில் நாலு பேரும் போகலாமுன்ருக்குறேன் டிரைவிங் நானே பண்ணிக்கிறேன் நீங் காரு மட்டும் வேணும் கிலோமீட்டருக்கு எவ்வளோண்ணா அப்படிங்களா சரி ரைட்டுங்ணா ஒரு மூண் நாள் வேணும்ணா திருப்பதி போயிட்டு அப்படியே மெட்ராஸ் போயிட்டு வரலாமுன்ருக்குறேங்க சரிங்ணா அதாங்க திருப்பதி போயிட்டு மெட்ராஸ் போயிட்டு வர்றதாங்க மூணு நாளுங்க சரிண்ணா ரேட்டு குறைக்க முடியாதுங்களா சரி ரைட்டுங்ணா சரிங்ணா சேரிங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொங்க நான் எடுத்துக்கிறேன் சரிங்ணா தேங்க்ஸுங்ணா